இந்தியாவின் வரலாற்றுக்கு என்னென்னால் ஒன்று சொல்லலாம் தமிழ்நாட்டில் வந்து தஞ்சைப் பெரிய கோயில்னு ஒன்று இருக்குது அதை சொலலலாம் ராஜராஜசோழன் கட்டினது அது அந்தக் காலத்தில் ரொம்ப அருமையான சிற்பங்களெல்லாம் வச்சு செதுக்கி ஒரே கல்லான நந்தியெல்லாம் செதுக்கி இருப்பாங்க அதில் லிங்கம் பார்த்தீங்னா அது சூப்பராக இருக்கும் அதில் ஒரே கல்லில் செதுக்கின லிங்கம்தான் அதுவும் ரொம்ப அழகா இருக்கும் சிற்பங்களெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சிற்பங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஒரே கல்லான கோபுரம்கூட அதில் ஒன்று இருக்குது மேலே இருக்குது ஒன்றரை டன் சொல்லியிருக்காங்க சொல்லுவாங்க அதை ரொம்ப அதெல்லாம் எப்படி கட்டினாங்கக்கூட தெரியாது அந்தக்காலத்தில் அந்தமாதிரி டெக்னாலஜியெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் கட்டியிருக்காங்க அந்தமாதிரி சுதந்திர இயக்கத்தின் விருப்பம் தலைவர்கள் வந்து காந்திஜி சொல்லலாம் நேரு சொல்லலாம் சுபாஷ் சந்திரபோஸ் சொல்லலாம் அவங்கள்லாம் ரொம்ப பாடுபட்டாங்க சுதந்திரத்துக்காக அந்தமாதிரி தலைவர்களை எல்லாம் ரொம்ப பாடுபடு காந்திஜியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு சுபாஷ் சந்திரயெல்லாம் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆமாம் நேதாஜியெல்லாம் ரொம்ப இதாகப் பண்ணார் எல்லாேருமே ரொம்ப நல்லா போராடி சுதந்திரத்தை வாங்கிக் கொடுத்திட்டாங்க